வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எதனால் ஒரு எய்மோ இல்லை அச்சீவ்மெண்ட்டோ இருக்கும் அப்படி எனக்கு வந்து எய்ம் அச்சீவ்மெண்ட்ங்கிறது வந்து சினிமா டைரக்டர் அப்படின்னு ஆகிறதுக்கு எனக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் எதனா ஒன்று பார்த்து ஒரு தூண்டுகோலாக அமையுமில்ல ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இல்லை இன்ஸ்பிரஷனாக அமைஞ்சு தானே நம்ம அந்த வேலையை செய்வோம் நம்ம அதை ஒரு நம்ம வாழ்க்கையவே மாற்றி அதை ஒரு கரியர் பேஷனாக நம்ம அதை வந்துட்டு ஒரு பின் பண்ணி நம்ம அது அது வழியாக நம்ம லைனப் பண்ணி நடப்போம் அதில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சில டைரக்டர்ங்களோடய அவங்களோடய படங்கள்லாம் பார்த்து அதில் இருந்து வியந்து இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் ஆகி அதனால் வந்து நான் நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் நம்மளும் இந்த மாதிரியான குவாலிட்டியில் நம்மளும் படம் கொடுப்போம் அப்படிங்குற ஒரு இதில் என்னோடய லைப் வந்து சினிமானு சொல்லி என்னோடய வாழ்க்கையை வந்து நான் தொடங்கினேன் அந்த வாழ்க்கைப் பாதைக்கு நான் ஒரு சினிமா இயக்குனர் ஆகணுனால் அதுக்கு என்ன எது எதில் பண்ணணும் அப்படிங்குள்ள முதலில் அந்த தொழிலை கற்றுருந்துருக்குணும் தெரிஞ்சிருக்கணும் முதலில் அதுக்காக அதுக்கான நம்ம அந்த நாலேஜ் எல்லாம் நிறைய வந்து வலைத்தளங்களையும் யூடுப்லேயும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சு ஒரு உதவி இயக்குனரில் இருந்து இயக்குனராக ஆகிறதுக்கு நான் என்னோடய வாழ்க்கைப் பாதையை தீர்மானித்தேன்